பிரபஞ்சத்தில் இன்னுமும் நம்ம வந்து பல விஷயங்கள வந்து தீர்வு காணமுடில என்னென்னு சொல்ல போனால் அங்கே இப்போ பூமியில் வந்து காற்று இருக்குது நீர் இருக்குது சொல்கிறோம் இதேமாதிரி இன்னும் பல கோள்களில் வந்து இதே மாரி விஷயங்கள் இருக்குதான்னு தெரியணும் இன்னுமும் தீர்வு காண முடியாத காணப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் நம்ம வந்து அதுமட்டுமில்லாம பூமி மாதிரியே பல பூமி இருக்குது சூரிய குடும்பம் மாதிரி பல சூரிய குடும்பங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து முழுமையும் சொல்லிக்கிறாங்களே தவிர இன்னுமும் அது வந்து முழுசாக தீர்வு காணலை ஆனால் இதே மாரி நம்ம மனிதர்கள் வாழுற மாதிரி இன்னுமும் ஏலியன்ஸ் விண்வெளியில் வந்து ஏலியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க கதையா சொல்கிறாங்களே தவிர உண்மையா இருக்கிறாங்களா இல்லையான்னும் நமக்கு இன்னுமும் தெரியல அதனுடைய அதை பற்றின ஆராய்ச்சிகள் வந்து நமக்கு இன்னமும் தேவைப்படுது ஏன்னா மனித மனிதர்கள் வந்து நம்ம பூமியில் மட்டுந்தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்சளவுக்கு இந்த மனிதர்கள் மக்கள் தொகை வந்து பூமியில் வந்து அதிகமாயினே இருக்குது இந்த மக்கள் தொகை அதிகமாக அதிகமாக மற்ற இடங்கள் வந்து வாழணும்னு வாழணும்ன்னு சொல்லிட்டு போகும்போது இங்கேலாம் வாழ முடியுமான்றத வந்து வாழ முடியுமான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் வந்து இன்னுமும் செஞ்சிகின்னுதான் இருக்கிறாங்க ஆராய்ச்சி இன்னுமும் நமக்கு தேவைப்படுது